ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பஸ்ஸும் ட்ரெயினும் தான் வந்துட்டு அதிகமாகப் போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக வந்துட்டு பஸ்ஸு தான் யூஸ் பண்ணுவாங்க வேலைக்குப் போகிற பசங்க ஸ்கூலுக்குப் போகிற பசங்க காலேஜுக்குப் போகிற பசங்க எல்லோருமே வந்துட்டு பஸ்ஸு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்துட்டு கிராமத்தில் இருக்குறவைங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற பசங்க இல்லை பெரியவைங்களாக இருக் அவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன சிக்கலான விஷயம்னா அவங்களால அவங்க ஊருக்கு பஸ் இல்லை அதனால் வந்துட்டு அவங்க அந்த ஊரிலேருந்து கொஞ்ச தூரம் தள்ளிப்போய் பஸ் ஏறுகிற மாதிரி தான் இருக்கும் காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூ ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும் அவங்களால நேரத்தில் வீட்டுக்குப் போய் சேர முடியாது ரொம்ப டைம் ஆகும் காலையில் அதேமாதிரி ஸ்கூலுக்குப் போகிறதா இருந்தாலும் சரி அவங்களால வந்துட்டு நேரத்துக்குப் போய் சேர முடியாது அது ஒரே ஒரு கொறை மட்டும் தான்